செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்கறதுக்கு யாரோட ஆச ஆலோசனை தேவைப்படுதுனா எனக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா என்னோட தாத்தா வீட்டில் வந்து விவசாயோங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும் ஸோ அதனால அவங்குளுக்கு தெரியாத விவசாயம்ங்கிறது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறன் அவங்க தான் வந்து குரு எப்படிலாம் வந்து செடியை பாதுகாக்கணும் எப்படிலாம் செடியை வளர்க்கணும் என்னலாம் பண்ணவே கூடாது ஸோ எல்லா விஷயத்தையுமே என் வீட்டில் இருக்குறவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அஃப் கோர்ஸ் எனக்கு நிறைய விஷ்யம் வந்து தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிறைய அவங்க பின்னாடியே சுற்றிருக்கேன் நிறைய விஷ்யம் கேட்யிருக்கன் எல்லாம் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒரே ஒரே கேள்வியை ஓராயிரம் தடவை வேறு வேறு மாடுலேஷனில் கேக்கல அந்த மாதிரி நான் வந்து ஒரே விஷயத்தை அப்போ இப்படிலாம் பண்ணா எந்த செடி எப்படி வளரும் ஏன் இந்த செடி இப்படி நடவே கூடாது ஏன் இந்த செடி இப்படி தான் நடணும் இந்த மாதிரி ஒரு பல விதமான கேள்வியை வந்து நான் கேட்யிருக்கேன் கேட்யிருக்கேன் அப்புறோம் ஏன் இந்த செடிக்கு இவ்வளோ ஏன் மெனக்கெட்றீங்க இவ்வளோ பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு எனக்கு நம்ம கண்டிப்பாக விவசாயன்னா என்னன்னே நமக்கு தெரியாது ஆனா அவ்வளோ வந்து அந்த செடியை வளர்க்கறதுக்கு அவங்க கஷ்ட்டப்படுட்டு இருக்காங்க நமக்கு அது தெரியறது இல்லை அதனோடைய ஆரோக்கியத்தில் தான் நம்ளோடைய ஆரோக்கியமே இருக்கு அப்படிங்குறது எத்தனை பேருக்கு இந்த செடியை செடியை செடியை வளர்த்து அதுலருந்து வர பழங்கள் காய்கறிகள் உணவு பொருட்கள் எல்லாத்தையும் வந்து மதிக்கிறாங்கன்றது தான் இங்கே பெரிய விஷ்யம் ஸோ அந்த அந்த அதை அதை மதிச்சே ஆகணும் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ மெனக்கற்றாங்க ஒரு ஒரு பொருளை வந்து அவங்க விளவச்சி அதை வந்து எடுக்குறதுக்கு ஸோ ஆரோக்கியமான செடியை வளர்க்குறதுல தான் செடியை வளர்க்குறதுல தான் நம்ம ரொம்ப ரொம்ப வந்து